என்னோடய லைஃப்பில் அச்சிவ்மெண்ட் சாதனை அப்படின்னா நான் என் அம்மா மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் ஒரு பொண்ணாக பிறந்துருக்குறது அப்படின்னா அப்படின்ற ஒரு விஷயந்தான் என் அம்மா வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க என்னையும் வந்து உலகத்தில் எப்படி நீ வாழணுன்றதையும் சொல்லிக் கொடுத்துட்டுருக்காங்க பொதுவாக வந்துவிட்டு கேர்ள்ஸ்னால் இப்படிதான் இருக்கணும் பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் எவ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து என் என் அம்மாவும் அப்பாவும் கொடுத்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடமை வந்து அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து எந்தமாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க என் அம்மா மாதிரி ஒருத்தருக்கு பொண்ணாக பிறந்ததே பெருமையாக இருக்குது அப்படின்றதே நான் நினச்சி முடிக்கிறத்துக்குள்ளே அடுத்த ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னென்னால் எனக்கு எங்கள் வீட்டில் என்ன வந்து ஃப்ரீடமாக விடுற ஒரு விஷயம் எதுக்கு ஃப்ரீடமாக விடுறாங்கன்றதே நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு பொண்ணுன்றவள் வந்து நாலு செவத்துக்குள்ள இருந்து எதுக்கு வெளில வந்தாள் எதை கற்றுக்கறதுக்கு வெளில வந்தாள் எதை பார்க்கறதுக்கு வெளில வந்தாள் எதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு வெளில வந்தாள் அப்படின்றத வந்து அவங்க எனக்கு தெளிவாக சொல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு காண்மிச்சிவிட்டாங்க என் வாழ்க்கையில் வந்து எல்லா முடிவும் நான் தான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நினச்சி நான் அடுத்தது நான் ரொம்ப பெருமையாக திங்க் பண்றேன் ஏன்னா என் அம்மா மாதிரி ஒருத்தருக்கு பிறந்துருட்டு அது கூட நான் செய்யலனா எப்படி என் வாழ்க்கையில் வந்து எல்லா முடிவுகளுனால் நான் காலில் போடுற ஷுலேருந்து நான் படிக்கிற படிப்பு வரைக்கும் எல்லாமே என்னோட முடிவு தான் அது ஏன் வந்து எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்றாங்க என் அப்பாவும் ஏன் அதுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க அப்படின்னா அது தப்பான ஒரு முடிவு கிடையாது இப்போ நான் வந்து மேடையில் ஏறி இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு வந்து நான் ஸ்பீச் பேச போகிறேன் பாரதியார் பற்றி நான் ஸ்பீச் கொடுக்கப் போறேன் அப்படின்னா அது எங்கள் வீட்டில் வந்து யார் எந்த அப்பா அம்மா வந்து அடிப்பாங்க ஒரு பிள்ளைய யாரை கேட்டு நீ ஸ்பீச் கொடுக்குறேனு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அது எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து ரொம்ப ப்ரௌடாக பார்த்தாங்க அது வந்து எனக்கான சாதனைன்னு நான் சொல்லுவேன் என்னோடய எல்கேஜி ஃபஸ்ட்டு டைம் நான் படிக்கும் போது எல்கேஜி படிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ஸ்பீச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் ஸ்பீச் தான் அதுவும் நானாக யோசித்தேன் அது என் அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்பீச் பேசுகிறதா இருக்கட்டும் ட்ராயிங் பண்றதாக இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதாக இருக்கட்டும் படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் நான் ஸ்போர்ட்ஸ் போகிறேன்னு சொன்னேன் நான் விளையாட்டுக்கு போகிறேன் நான் ஷே நான் ஷெட்டில் பிளேயர் அதுக்கும் எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னால் ஃப்ரீடமாக என்ன அவங்க ஆக்சுவலி விட்டாங்க அந்த ஃப்ரீடமை எந்தளவுக்கு நான் யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் செய்வேன் ஏன்னால் ஒரு பொண்ணுன்றவள் நாலு செவத்துக்குள்ள இருந்து வெளில வந்துட்டு திரும்பவும் நாலு செவத்துக்குள்ள அடைகிறத்துக்கு இல்லை அந்த நாலு செவத்துக்குள்லேருந்து எதுக்கு வெளில வந்தோனால் உலகத்த பார்க்கறத்துக்கு திரும்பவும் நாலு செவத்துக்குள்ள கேவலமாக இங்கீதமே இல்லாத வேலைப்பாடு பார்க்கறத்துக்கு நிச்சயமா இல்லவே இல்லை அதுக்காக லவ் பண்றது தப்பா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை காதலுன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது இல்லைனா வாழ்க்கையே இல்லை அது நான் ஒத்துப்பேன் ஆனால் அதுக்கான நேரங்காலன்றது இருக்குது இப்பதுக்கு பெண்கள் எதுக்கு வெளில வந்துருக்கோம் எதை தெரிஞ்சிக்கிறோம் எதை நம்ம நம்மளை வந்து ஒரு பேக் போனாக எதை நம்ம ஆக்கிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம தெளிவாக நம்ம முடிவெடுத்து கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்பறம் வச்சிக்கலாமே காதல் எல்லாத்தேயுமே உன்ன காதலிக்கிறத்துக்கு உங்கள் அம்மா அப்பா வந்து நாலு செவத்துக்குள்லேருந்து உன்ன வெளில அனுப்பலை உன் அம்மா அப்பா நெனைச்சா மட்டும் தான் நீயும் நாலு செவத்துக்குள்லேருந்து வெளில வர முடியும் அதை மொதலில் எல்லோரும் மொதலில் தெரிஞ்சுக்கணும் சட்டம் ஆயிரம் வந்துடுச்சு பெண்கள் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு அப்படின்னு கூறிய அந்த காலக்கட்டத்தில் வந்துட்டு அதன் காலக்கட்டம் மாதிரி இப்போ வந்து பெண்கள் எல்லோரும் படித்தா தான் நாடு முன்னேறுன்ற காலக்கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு அப்படிங்கும் போது காதலிக்கிறத்துக்கு உன்ன வெளி வீட்டை விட்டு வெளில அனுப்பலை நாலு செவத்துக்குள்ளேருந்து வெளில அனுப்பிச்சது உன்ன காதலிக்கிறத்துகோ இல்லை கண்ட வேலை பார்க்கறத்துகோ இல்லை உன்ன நாலு செவத்துக்குள்லேருந்து வெளில அமிச்சது உலகத்தை பாக்கறத்துக்கு உன்னோடய டேலண்ட் என்ன அப்படின்னு இந்த உலகத்துல முன்னாடி நிரூபிக்கிறத்துக்கு உன் வாழ்க்கை எப்படி நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுத்துக்கு தான் உன்ன நாலு செவத்துக்குள்ளேருந்து அப்பா அம்மா வந்து வெளில அனுப்பியிருக்காங்க அதில் என் அம்மா அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னால் என்ன படிக்கிறத்துகோ வேலை பார்க்கறத்துக்கோ இந்த உலகத்துக்கு எந்த மூலைக்கு வேணாலும் அனுப்புகிறத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி ஒரு விஷயம் என் அம்மா அப்பாக்கிட்ட இருக்குது அதனால் தான் அவங்களுக்கு பொண்ணாக பிறந்தத நெனைச்சி நான் ரொம்ப பெருமைபட்றேன் அதுக்கப்பறம் அவங்க வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தது வந்து எனக்கு பெரிய அச்சிவ்மெண்ட்டு அந்த ஃப்ரீடமை நான் எந்தளவுக்கு நான் அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் எனக்கு இருக்கிற ஃப்ரீடம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருக்குமே இல்லை அது ஏன்னு எனக்கு நான் தெரியல என்னென்றும் அது எனக்கு புரியலை ஆனால் அவங்களோட அப்பா அம்மா சொல்லும் போது வேறே மாதிரி இருக்குது இல்லை என் பொண்ணலாம் நான் இப்படி தான் வச்சிப்பேன் ஆனால் என் அம்மா அப்பா கற்றுக்க போ விளையாடுறீயா விளையாடு வெளில போய் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்க ஏன் இப்படி வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்க அப்படிதான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க ஸோ அதுவே வந்து பெரிய அச்சிவ்மெண்ட்டு தான் அதை நான் யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அச்சிவ்மெண்ட்டு